பெரம்பலூர் மாவட்டதை பற்றி பொதுவாக சொல்லுவாங்கன்னா திருச்சி மாவட்டத்துலேருந்து பிரிஞ்சு வந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இங்கே வந்து சோளம் இதெல்லாம் சாகுபடி முதலிடம் வகிக்கிறது போக்குவரத்தில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்புறம் இங்கே வந்து அஸ்வின்ஸ் ஃபேமஸ் அப்புறம் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் இருக்கிறது விருப்பமான தினசரி வாழ்க்கைலாம் அப்புறம் இங்கே வந்து மாதம் மாசம் பொருட்காட்சியெலாம் போடுவாங்க பெரம்பலூர்ல இங்கே அப்புறம் தனலக்ஷ்மி காலேஜ்ல வந்து கேரளா ஸ்டூடெண்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க ஆட்டோஸ் நிறையா பார்க்கப்படுது அப்பறம் எம்ஆர்எம் ட்ராவல்ஸ் அந்த பஸ்ஸெலாம் போகும் அப்புறம் டவுன் பஸ் போகும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் பெரம்பலூர் மாவட்டத்தை பற்றி சொல்லணுன்னா அப்புறம் இங்கே நக்ஷத்ரா நடக்கும் காலேஜில் தனலக்ஷ்மி காலேஜில் அதனால் சென்னைக்கு மிக அருகில் ஒரு நூறு நூறு கிலோ மீட்டர்கிட்ட இருக்கும் திருச்சி ஒன் ஆவர் ட டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுவோம் பெரம்பலூர்ல அப்புறம் நிறையா புதை சிற்பங்கள் ஃபாஸில்ஸ் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பழங்கால சிற்பங்கள் ஃபாஸில்ஸ் புதை படிவங்கள்லாம் பெரம்பலூர் அரியலூர் இந்த மாவட்டங்கள்ல கிடைக்கும் வழக்கமாக இங்கே பால் நான் பார்த்த வரையில் இங்கே வந்து சோளம் தர்பூசணி முலாம்பழம் இதெல்லாம் ரொம்ப நிறையா கிடைக்கிது இங்கே வெயில் காலத்துக்கு அது குடிக்கிறோம் அப்புறம் இன்னும் சொல்லலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சில உள்ளூர் போக்குவரத்து அங்கு வசிக்கும் மக்களின் அன்றாட வழக்கத்த என்ன த இங்கே உள்ளூர் விருப்பங்கள்னால் நயன் பி பஸ் எப்படி பங்களிக்கின்றன போக்குவரத்தில் இந்த மாதிரி அப்புறம் நிறையா இருக்குது தனலக்ஷ்மி காலேஜ் சில்க்ஸ் கடை நிறையா இருக்குது